பொழுது போக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சினிமா தியேட்டரில் போய்ட்டு படம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதில் தான் மேக்சிமம் வந்து என்னோடய டைமையே வந்து ஸ்பென் பண்ணுவேன் அதில் வந்து எனக்கு என்ன ஆர்வம்னா சூர்யா படம் அப்படினா எனக்கு ரொம்ப ஆர்வம் சூர்யா படம்னால் ஒன்று விட மாட்டேன் எல்லாமே வந்து தியேட்டரில் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரண்ட்ஸோடு நாளைக்கி ஒரு ஃபிரண்ட்ஸுனா அந்த படத்தையே வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்துருவேன் அது வந்து எனக்கு பொழுது போக்காகவும் இருக்கும் அதே மாதிரி ஆர்வம் எனக்கு அந்த சூர்யா படம் அப்படிங்குறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதனாலேயே அந்த படத்தை போய்ட்டு நா பார்ப்பேன் இங்கேன்னு இல்லை ஊருக்கு போனாலும் ஃபேமிலியோடு ஃப்ரண்ட்ஸோடு எங்கே போனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து படத்துக்காகவாக தான் இருக்கும் ஏன்னால் எனக்கு படம் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் வந்து வீட்டில் படம் பார்க்கணும் அப்படினாலா பார்க்க மாட்டேன் எனக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படிங்குறது தான் என்னோடய வந்து ஆர்வம்